ஹலோ நீங்கள் எங்கள் நான் ஃபுரூட்ஸ்சு இருக்குங்களாங்க ஆமாம்ங்க என்றைக்கு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இந்த திராட்சை சீட்லெஸ் வேணுங்க சீட்லெஸ் வந்து கிரீன் கிரேப்ஸ் தான் கிரீன் கிரேப்ஸ் வந்து சீட்லெஸ் இருக்கா கொய்யாப்பழம் இருக்குங்களா ம் இல்லைங்க எனக்கு வந்து நான் ஃபங்ஷன் வளைகாப்புக்கு வாங்குறதுக்காக வந்துருக்கங்க எவ்வளோ கிலோன்னு சொல்லுங்கள் அப்படிங்களா சரிங்க கொய்யாப்பழம் சரிங்க எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வேணும் அதனால் வந்து கொஞ்சம் குறச்சு கொடுங்க ஆப்பிள் வந்து நூற்றி இருபதுரூபா போட்டுக்கோங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க பத்து பத்து கிலோ போட்டுருங்க ஆப்பிள் பத்து கிலோ ஆரஞ்சு பத்து கிலோ கொய்யாப்பழம் ஒரு அஞ்சு கிலோ அந்த கிரீன் கிரேப்ஸ் ஒரு ரெண்டு கிலோ ப்ளாக் சீட்லெஸ் கிராப் அது வந்து ஒரு நாலு கிலோ போட்டுருங்க

சரி ஓகேங்க ஓகே தேங்க் யூங்க